நான் செய்த கலைப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்போ புக்ககில் இருக்க நோட்ல இருக்கக்கூடிய பேப்பர் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செஞ்ச கலைப்பொருள்னால் அதுதான் நான் நோட்ல இருக்கக்கூடிய பேப்பர்லாம் எடுத்து நானாக வந்து அதில் வந்து இந்த பர்த்டே ஹேப்பி அதை எழுதக் கூடே எனக்கு தெரியாது அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை எழுதக் கூட தெரியாது அதை நான் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் படித்தது எல்லாமே முழு மு முழுவதுமாக தமிழ் சார்ந்த பள்ளியில தான் நான் படிச்சேன் அதனால எனக்கு வந்து ஆங்கிலம் வந்து நான் வந்து அவ்வளோவா அப்போதைக்கி எனக்கு இது தெரியலை அப்போ வந்து என்னோடய தங்கச்சிக்கு வந்து பிறந்தநாள் அந்த பிறந்தநாளுக்காக நான் அவளுக்கு வந்து எழுதிக் கொடுத்தேன் அதில் வந்து பிறந்தநாள் வாழ்த்து எழுதி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதிக் கொடுத்துருந்தேன் அது வந்து நோட்ல இருக்கக்கூடிய பேப்பர்லயே ஒரு பூ வரைஞ்சி அதில் இது பண்ணி கொடுத்தேன் அதை என் தங்கச்சி பார்த்துட்டு அவளோட த கூட படித்த ஃப்ரெண்டுங்ககிட்ட எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அப்பாக்கிட்ட எல்லாத்துகிட்டியும் கொண்டுப் போய் காமிச்சி அவ்வளோ சந்தோசப்பட்டாள் அடுத்தடுத்து நான் வந்து எல்லாருக்கும் இந்த பர்த்டே க்ரீட்டிங் கார்டு கொடுக்கறது அதெலாம் நானாகவே மேக் பண்ணி ஸ்டா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி இது பண்ணி பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய நான் பண்ணினேன் அதுக்கப்புறமேட்டு என்ன பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் வாஷ் இருக்கும் இல்லையா அந்த இது வந்து அதை நானாகவே பேப்பர்ல இருக்கக்கூடிய பேப்பர்கள்ல வந்து கலர் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் அதை கட் பண்ணி அதில் ரோஸ் மாதிரி மேக் பண்ணி அத வந்து நான் என் அதை அழகா செஞ்சு நான் அதை வந்து என்னோடய ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்கள் அவங்களுக்கு நான் வந்து அதை வந்து பரிசாக கொடுத்தேன் அதை வந்து இன்னமும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில அதை வச்சிருக்காங்கள் என்னுடைய நினைவாக நான் இப்போ அவங்க வீட்டுக்கு போனாலுமே அந்த ஃப்ளவர் வாஷ் வந்து அவங்க வீட்டில இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது